இந்த மாற்றம்றது வந்து என்ன பொருத்தளவுக்கு ரொம்ப பெரிய மாற்றமெல்லாம் கிடையாது ஒரு சின்ன மாற்றமுன்னு சொல்லலாம் ஆனால் இந்தமாதிரி மக்களோட மக்களாக ஒன்னாக சேர்ந்து நடனமாடி பாடுறது அதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த ரேடியோக்களில் பாடி ஆடி அந்த அதெல்லாம் உங்களால் அதெல்லாம் கொஞ்சம் உணர் அதெல்லாம் என்ஜாய் பண்ணவே முடியாது இதுவே நீங்கள் ஒன்னாக சேர்ந்து ஆடி பாட்டுனிங்கனா உங்களால் நல்லா சிரிக்க முடியும் ஜாலியாக இருக்க முடியும் உங்களால் உங்களால் நீங்கள் என்னவேணா பண்ணலாம் ஆனால் இதுவே ரேடியோ முன்னாடி உங்களால் பண்ணமுடியுமா ரேடியோ முன்னாடி போய் டான்ஸ் ஆடமுடியுமா ரேடியோக்கு எதை நம்மளாச்சும் தெரியுமா இல்லை ரேடியோக்கு போய் பாடமுடியுமா இல்லை அதில் எதனா உங்களுக்கு புரியுதா ஆனால் இதுவே நீங்கள் ஒரு நாலஞ்சு பேர்கூட ஒன்னாக சேர்ந்து ஆடி பாடுனிங்கன்னா அதில் வர்ற சந்தோஸம் உங்களுக்கு வேறு எதுலையுமே வராது அதேமாரி இந்த கணினி கணினின்னா லேப்டாப் இந்த லேப்டாப்பு இந்த ஃபோன்னு இதெல்லாம் எப்போ வந்துச்சோ அப்போயே இந்த இந்த உலகத்தில் நிம்மதிப்போச்சு நிறைய பெற்றோர்களோட பசங்க தூக்குமாட்டிகின்னு இறந்து இந்த கேம் ஒரு நாலஞ்சு வருடத்துக்கு முன்னடி ப்ளூவேல்னு ஒரு கேம் வந்துச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியுன்னு நினைக்கிறேன் அந்த கேம்மில் வந்து கிரியேட் பண்ணவன் வந்து ஒரு ஜப்பான் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவன் அவனை வந்து அவன் அதை ஃபர்ஸ்டு எப்பட்னா கோல்டு கோல்டு மெடலிஸ்ட்டு அவன் படித்த காலேஜில் ஆனால் அவன் வேலை கேட்டு போய் சேர்ந்தால் யாருமே சேர்க்கமாட்றாங்க ஒரு பெரிய கம்பெனிக்கு போகறான் ஜப்பானில் அந்த கம்பெனிக்கு போய் இந்தமாரி நான் கோல்டு மெடலிஸ்ட்டு எனக்கு வேலை இருந்தால் கொடுங்க அப்படின்றான் நீ எந்த மெடலிஸ்ட்லாக வேணா இருப்பா ஆனால் எங்களுக்கு தேவை காசு காசு இருந்தால் உன்னை நாங்கள் வேலைக்கு எடுத்துக்குறோம் அப்படின்னாங்க உடனே அவன் மனசு விட்டுட்டான் என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு கோல்டு மெடலிஸ்ட்டு வாங்கி இவ்வளோ பண்ணியும் நம்பளால் முடியலேயே இதுக்காவது நம்ப எதாவது ஒன்று பண்ணியே ஆகணுன்னு சொல்லிவிட்டு அவனோட கொஞ்சம் அவனமாதிரின்னே வச்சிக்கங்களே அவனமாரி அறிவாக ஒரு பொண்ணு ஒன்று கண்டுபிடிக்கிறான் ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ளூவேல்னு ஒரு கேம் உருவாக்குறாங்க எப்படி எப்படில்லாம் ஒரு மனுசனை வந்து நல்லா ப்ரைன்வாஷ் பண்ணமுடியுமோ அப்படி அப்படில்லாம் அந்த கேம் மூலியமாக ப்ரைன்வாஷ் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு அது வந்த ஒரு ரெண்டு நாள்லயே இரநூறு முந்நூறு பேர் தமிழ்நாட்டுல மட்டுமே இறந்துபோனாங்க ஏன்னா திறமை இருந்தும் வேலை கொடுக்கல இந்தமாதிரி நல்ல நல்ல திறம உள்ள ப்ளேயர்ஸு ஒர்க்கர்ஸு தப்பு தப்பாக பயன்படுத்தி நம்ம நாட்டையே நம்ம சீரழிக்கிறோம் இதற்கெல்லாம் காரணம் இந்த ஃபோன் தான் இந்த ஃபோன்னு மட்டும் இல்லாமல் இருந்துச்சுனா அவங்க அந்த கேமை இறக்கிருக்கமாட்டாங்க விளையாடியும் இருக்கமாட்டாங்க அதைபத்தி எந்தவொரு செயல்லியும் ஈடுபட்டுருக்கமாட்டாங்க அப்போ இந்த ஃபோன் ஒன்றுத்த மட்டும் ஒழிச்சால்போதும் இந்த நாட்டில் நம்பால எதைவேணா திருத்தமுடியும் அது மட்டும் இல்லைங்க இந்த ஃபோனால்தான் பலபேரோட குடும்பம் கெட்டு குட்டிசுவராக போது ரீசண்ட்டாககூட பார்த்திருப்பிங்க இந்த ஆன்லைன் கேம் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி அதுக்கு டாப்ஆப் பண்ணி பணம் எவ்வளவோ இழந்து அதுமட்டும் இல்லாமல் தன்னோட உயிரையும் இழக்குறாங்க இதனால் யாருக்கு நஷ்டம் உங்களுடைய பெற்றோர்களுக்கு தான் நஷ்டம் ஸோ எனக்கு இது பொறுத்து என்னோட கருத்துபடி இது வந்தது வந்து கொஞ்சம் லிட்டில்பிட் ஒரு கஷ்டமாகதான் இருக்கு